நான் இதுவரைக்கும் நீச்சல் கற்றுக்கல எனக்கு நீச்சல் வந்து தெரியாது நான் வந்து ஆரம்பத்திலையும் க கற்றுக்கல நான் ஸ்டாட்டிங் வந்து ஒரு டென்த்து டுவல்த்து அந்த லீவ் ஹாலிடேஸ்லெல்லாம் கற்றுப்பேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு அவ்வளவாக வராது நீச்சல் எனக்கு தண்ணின்னால் ரொம்ப பயம் நான் தண்ணி பார்த்தாலே ரொம்பப் பயப்படுவேன் அதே மாதிரி அந்த ஒண்டர்லா அதுலெல்லாம் குட்டி குட்டித் தண்ணிலெல்லாம் விள்ளாடுவேன் நீச்சல் எல்லாம் பண்ணுவேன் குட்டி குட்டித் தண்ணியில ஆழமான தண்ணின்னா எனக்கு அவ்வளவாக வராது நான் இப்போ வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறேன்